பொழுதுபோக்கு அப்போல்லாம் நாங்கள் வெளியே சினிமாவுக்கு போவோம் வண்டியை கூட்டு வண்டி கட்டிகிட்டு சினிமாவுக்கு போனால் அங்கேயே வீட்லிருந்தே தின்பண்டம் எல்லாம் கொண்டு போயிடுவோம் அங்கேயும் வ இடைவேளைக்கு முறுக்கு மிச்சரு எல்லாம் விற்றுட்டு வருவாங்க இப்போ சூழ்நிலை சினிமாவுக்கு போனால் டிக்கெட்டு வாங்குறக்கே காசு அதிகமாக இருக்குது அப்புறோம் கேன்டீனுக்கு போனால் அதை விட அதிக ரேட்டு நாங்கள் இருக்குற கொண்டு போகிற காசு டிக்கெட்டுக்கு வாங்குவோமா இல்லை சாப்பாட்டுக்கு வாங்குவோமா கொண்டு போகிறதுக்கே இப்போ உள்ளே விடுறது அதுமாரி இல்லை அதனால நாங்கள் சினிமாவுக்கு போவது நிறுத்திட்டோம் இனிமேல் பார்க்கறதில்ல டிவிலே எல்லாம் நிகழ்ச்சி வருது டிவியில் வீட்டில் உட்காந்து பார்த்து வெளி உலகத்தில் என்ன நடக்குதுனு அதுவும் தெரியறதில்ல பட்டிமன்ற வ முந்தி ஒரு கோயில் விசேஷன்னால் ஒரு பட்டிமன்றம் நடக்கும் இப்போ மாதத்துக்கு ஒரு பட்டிமன்றம் மாதத்துக்கு நாலு பட்டிமன்றம் வருது அதுவும் வீட்டிலியே பார்த்துறேன் பக்கத்து வீட்டுக்காரர் கூட பார்த்து பேச கூட முடியறதில்ல அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு பட்டிமன்ற நிகழ்ச்சி கோயில் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துக்கறாங்கோ அந்த காலத்தில் அப்படி இல்லை பத்து ப பொம்பளைங்க சேர்ந்தான்னா இன்னும் சாமுண்டி அம்மா கோயிலுக்கு போகலாம் விநாயகர் கோயிலுக்கு போகலாம் ஈஷ்வரன் கோயிலுக்கு போவேன் சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வரது ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அது ஜா அத்தனை ஒரு இதாக சந்தோஷமாக பே போயிட்டு பேசிட்டு வருவாங்கோ பத்து பொண்ணுங்க திண்ணையில் உட்காந்துங்கூடோ பேசிட்டு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செய்றீங்க எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செய்றீங்க இதெல்லாம் கேட்டு ஆளுக்கு ஆளுக்கு பரிமாறி சாப்பிடுவோம் இன்னிக்கு போய் ஒரு ஒரு பாக்கெட்டு மேகி வாங்கிட்டு செஞ்சால் வி வேலை முடிஞ்சுது அப்படின் சொல்லிவிட்டு அவசர காலத்தில் ஏதும் சோலியிடறாங்க நிக்கிறதுக்கூட நேரம் இல்லை அவங்களுக்கு ஆனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது எல்லாமே டிவியில் வரதுனால வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுனு இப்போ தெரியறதில்ல வெளியே போகிறதுக்கும் முடியறதில்ல வெளியே போனால் இந்த டிவியில் வர்ற நிகழ்ச்சி போயிடுமா அப்டின்னு ஒரு அந்த ஒரு எண்ணமும் இருக்குது இருந்தாலும் வெளியே போக முடியல ஒரு ஆதங்கமும் இருக்குது ரெண்டு ரை ரெண்டும் இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி எங்கள் பெண்கள் வாழ்க்கை அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது காலகட்டத்தில்